தமிழ் மொழி என்பது ஒரு சிறந்த மொழி எல்லோருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தமிழ் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபேமிலி ஃபுட் திராவிடன் திராவிடர்கள் சொல்லிட்டு சொல்வாங்க அதுலேயே பார்த்திங்கனா இப்போ இப்பைக்கு இப்போதான் தமிழ் வேர்ட்ஸ் கேக்கிறதே ரொம்ப கம்மியாகிடுச்சு தமிழ் வார்த்தைகளை கேக்கிறதே ரொம்ப கம்மி ஆகிடுச்சு இப்போல்லாம் பார்த்திங்கனா ஸ்கூலில் வந்து தமிழ்லேயே பேச பேசினாலே ஃபைனு தமிழ் பேசினாலே ஃபைன் இங்கிலீஷ் மட்டும் தான் பேசணுனு சொல்லி சொல்வாங்க இப்போ ஸ்கூல்லேயே அப்படி பண்ணிணாங்கனா சின்ன வயசில் பசங்களுக்கு தமிழ் பேசாமல் இங்கிலீஷில் பேச சொல்லிட்டு ஸ்கூல்லேயே இது பண்ணும் போது அவங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் தமிழில் தான் வார்தைகள் கம்மியாக தான் யூஸ் பண்றாங்க இங்கிலீஷ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இதனாலேயே நம்மள நம்ம பிள்ளைகள்லாம் வந்து தமிழ் வார்த்தை வந்து கம்மியாக யூஸ் பண்ண ஆரம்மிச்சிட்டாங்க ஸோ போக போக போக பார்த்தா தமிழ்ன்றதே டவுன் பண்ணிட்டு ஃபுல்லாக இங்கிலீஷை தான் யூஸ் பண்ணுவாங்க போல பட் லாங்குவேஜ்னு பேசுவது அதிகமாக இது பண்ண போனால் தமிழ் வந்து ஒரு நல்ல மொழி தமிழ் பேசுகிறத்துக்கும் பாடுறத்துக்கும் கவிதைகள் வாசிக்கிறத்துக்கும் ரொம்ப அழகாயிருக்கும் கேக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பார்த்திங்கனா எல்லாத்துலேயும் தமிழை கேட்டு கேட்டு அப்போ பார்த்திங்கனா பாட்டு கேட்டாலே ரொம்ப ஒரு மீனிங் ஃபுல்லாக இருக்கும் சாங்ஸே ரொம்ப இனிமையாக இருக்கும் கேக்கிறத்துக்கு இப்போ வர பாட்டுகளில் பார்த்திங்கனா சாங்ஸே ரொம்ப ஒரு மாதிரி இங்கிலீஷ் வேர்ட்ஸாக மிக்ஸ் பண்ணி வருது தமிழ் ஃப்ளுயன்ட்டாக வராமல் வருது ஸோ அதாலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு தமிழ் வந்து போக போக பார்த்தா ஃபுல்லாகவே ஜீரோ பண்ணிடுவாங்க போல நம்ம அதை விட கூடாது கண்டிப்பாக நம்ம தமிழில் ஃபாலோ பண்ணணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலில் இங்கிலீஷை சொல்லி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் வந்து தமிழ் வந்து ஃப்ளுயன்ட்டாக பேச கற்று கொடுக்குணும் எழுத கற்று கொடுக்குணும் எந்தெந்த இடத்துல தமிழ் பற்றி பேசணும் சொல்லிட்டு எந்தெந்த பிளேஸில் பேசணும் சொல்லிட்டு நம்ம கற்று கொடுக்குணும் அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்று கொடுத்தா தான் அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வளரும் மேலே மேலே இன்னும் வளரும் வேற மாநிலக்காரங்களாம் தமிழில் பேச ரொம்ப ஆசை படுறாங்க ஆனால் அவங்களுக்கு தமிழ் வரலன்றாங்க நமக்கு தமிழ் தெரிஞ்ச நம்ம ஏன் தமிழ் நம்ம பேச மாட்டேங்கிறோம் தெரியல எங்கே போனாலும் இப்போலாம் இங்கிலீஷு தான் பேசுகிறோம் ஸோ கண்டிப்பாக நம்ம சின்ன சின்ன வேர்ட்ஸாகவே யூஸ் பண்ணாலே தமிழ் எங்கேயோ வந்துடும் தேங்க்ஸுக்கு நன்றி சொன்னாலே முடிஞ்சுது அது மாரி சின்ன சின்ன வார்த்தைங்க நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிங்கனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தமிழ் உச்சரிப்பு கிளீனாக கிளியராகவே வந்துடும் இப்போ சிம்பிளாக ஸ்டைலாக தேங்க்ஸ் ஓகே பாய் இதெல்லாம் தமிழ்லேயே நம்ம சொல்லி கொடுத்தோன்னு வச்சுகோங்க பிராக்டிஸ் ஆக பிராக்டிஸ் ஆக கண்டிப்பாக நம்மளுக்கே தமிழ் ஃப்ளுயன்ட்டாக வந்துடும் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தமிழ் உங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க ஸ்கூல்லையும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைச்சாலும் பரவாயில்ல தமிழ் நம்ம தாய் மொழியாயிருக்கும் அது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு பழமையான தமிழை கண்டிப்பாக நம்ம விட்டு எப்பவும் விட்டே கொடுத்துற கூடாது கண்டிப்பாக இது நம்ம கோப் எல்லோரும் நம்மளா சேர்ந்து தான் அந்த லாங்குவேஜை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றணும் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஒன்னாக சேர்ந்து ஹெல்ப் முயற்சிப்போம் தமிழை விட்டு கொடுக்காமல் இருக்கிறத்துக்கு நன்றி